ஆ ஹலோ சொல்லுங்கள் முத்துக்குமார் முத்துக்குமார் நீங்கள் கரெக்டாக இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க முத்துக்குமார் ஆ ஓகே முத்துக்குமார் நாங்கள் என்னென்னு நாங்கள் ஆள் அனுப்பிவிட்றோம் வெல்டரு இந்த பிளம்பர் அனுப்ச்சிவிட்றோம் அது என்னென்னு நாங்கள் பார்க்குறோம் ஆ ஓகே முத்துக்குமார் நாங்கள் பார்த்துக்குறோம் முத்துக்குமார் உங்களுக்கு அந்த டிரைனேஜ் தானே டிரைனேஜ் நாங்கள் கிளீன் பண்ணிவிட்டுடுறோம் ஓ நோ ப்ராப்ளம் நீங்கள் எங்கே படிக்கிறேன்னு சொன்னீங்க ஆ ஓகே முத்துக்குமார் நீங்கள் பாருங்கள் நாங்கள் டிரைனேஜு இன்னும் டூ டேஸுக்கு இன்னும் ரெண்டு நாளில் நாங்கள் சரி பண்ணிடுறோம் முத்துக்குமார் ஆ ஓகே முத்துக்குமார் நீங்கள் எது வேணுனாலும் திரும்பிக் கால் பண்ணுங்கள் முத்துக்குமார் டிரைனேஜ் நாங்கள் இன்னும் ரெண்டு நாளில் சரி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் எனி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்களுக்கு